யூஷ்வல்லாக சில சிட்டிஸ் லைக் நம்ம பார்த்தோன்னா சிங்கப்பூர் துபாய் ஹாங்காங் நியூயார்க் அப்புறம் லண்டன் மும்பை இந்த மாதிரி சிட்டிஸில் பார்த்தோன்னா நிறைய இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் வருவாங்க யூஷ்வல்லாக